வணக்கம் சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் சரிங்க ஆ இன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கிங்களா ஆ இன்னைக்கு ஃப்ரீதாங்க இன்னைக்கு காலையில் நான் ஃப்ரீயாகதான் இருக்கேன் வரலாங்க வந்துக்கலாம் ஓகே நல்ல கான்சப்ட்டு தாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ சுத்தம் அப்படிங்கறதே என்னன்னு தெரியாத அளவுக்கு போயிவிட்டு இருக்கு சுற்றுச்சூழல் சுத்தம் தனி மனித சுத்தம் இதெல்லாம் தெரியாமையே போயிகிட்டு இருக்கு நீங்கள் காலேஜ் லெவல்லருந்தே பண்ணும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் நல்ல முயற்சி எடுத்துருக்கிங்க கண்டிப்பாக வந்து பேசிக்கலாம் மேம் நல்லது நல்லது சொல்லுறங்க மேம் ரொம்ப நல்லதுங்க அம்மா ரொம்ப நல்லது கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க இப்போ நாங்கள் வந்துக்குறோங்க உங்களுக்கு கூட வந்து உங்கள் பசங்களே எல்லாம் பார்த்து பண்ணிக்குவாங்களா இல்லை எங்கள் கூட எங்கள் அ அமைப்புலருந்து உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு வரணுங்களா ஆட்கள் கூட்டிகிட்டு வரணுமா கண்டிப்பாகம்மா கண்டிப்பாக நான் எங்கள் எங்கள் அமைப்புலருந்து நான் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வரங்க அது நீங்கள் சொல்லுற மாதிரி அதற்கு த மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஈஸியாக புரிய வைக்க முடியும் ஆ மற்ற இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ் எவ்வளோ நேரம் கேம்ப் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இருக்கீங்கம்மா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியா இல்லை சரிங்கம்மா எனக்கு இப்போ ஈவ்னிங் அப்படி எனக்கு வேறு ஒரு இடத்துல வேலை இருக்குங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க ஆ பிளான் பண்ணி பண்ணிக்கலாங்க நான் உங்களுக்கு கூட ஹெல்ப் என்னங்க அம்மா சொல்லுங்கள் ஆ ரெண்டு மணி வரைக்குன்னா எனக்கு ஓகேங்க பண்ணிக்கலாம் பார்த்து பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதோட சேர்த்து நாங்கள் வெளியில மற்ற இடத்துல ஊர் கிராமத்தில்லாம் கேம்ப் போடுறோம் இல்லைங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்கள் காலேஜ்லருந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் விருப்பம் இருக்கிறவங்க வரதுன்னா வந்து கலந்துக்குலாம் அப்படி யாராவது விருப்பம் இருக்காங்கனாலும் நீங்கள் அது பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்கம்மா சரிங்கம்மா ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு காலேஜோட லொகேஷன் மட்டும் அனுப்பிவிட்ருங்க நான் வந்தட்றேன் சரிங்கம்மா பார்த்துக்கலாம்மா நன்றி அம்மா நன்றி